பேசுவது அதாவது தமிழில் பேசுவது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஆரம்ப காலத்திலருந்து தமிழ் மேல் பற்று இருக்கிறனால நிறைய காவியங்கள் சிற்றிலக்கியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் இவைகளையெல்லாம் வந்துங்க நாடகமாகவும் புக்குமாவும் படிச்சுருக்கேன் அதனால பேசுறதுங்கிறது எனக்கு பிடிக்கும் சமயோஜித்தில் பேசுவது சிரிக்கிறமாதிரி பேசுவது சிந்தனைக்குரிய பேச்சுகளை பேசுவது அறிவுப்பூர்வமாக பேசுவது ஒரு சிலருக்கு அறிவுரை சொல்கிற மாதிரியும் பேசுவேன் அவர்களுடைய அவர்களுடைய குறைகளுக்கு தீர்வு தர மாதிரியும் பேசுவேன் நல்ல சூழலை ஏற்படுத்துகிறது இந்த பேச்சு பேசுவதற்கு ஒருவர் வேண்டும் தமிழுடன் பேசுவதற்கு ஒருவர் வேண்டும் சவத்திற்கு நால்வர் வேண்டும் தவத்திற்கு ஒருவர் வேண்டும் என்ற பெரியோர்களின் மொழிக்கிணங்க பேசுவது என்பது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மொழி அதில் தமிழ் பேசுவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏனால் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா என்பதை நான் உணர்ந்து தமிழில் பேசுவதையே ஆர்வமாக கொண்டு வாழ்ந்துக் கொண்டிருக்கிறேன் தமிழ்ப்பேச்சு என் உயிர் மூச்சு